பேசிக்காகவே யோகா பண்றது மூலிமா நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்து ப்ராப்ளம் இல்லாமல் நம்ப லைஃப்பை வந்து நம்ப மூவ் பண்ணிக்கிட்டு போகலாம் நம்பளோடய எலும்பு அப்றம் நம்பளோடய நம்ப மன அமைதிக்காக நம்ப யோகா பண்ணுவோம் நம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னால் யோகா ஒரு நல்ல ஆப்ஷன் நமக்கு ஸோ நம்ம டெய்லியும் யோகா பண்ணிட்டு நல்லா ஃபுட் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து எந்த பிரச்சினையும் வராது ஆரோக்கியம் தான் ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாத்தை விட முக்கியம்னு நான் நான் நினைக்கிறேன் ஸோ வந்து இப்போது எலும்பு நமக்கு ஸ்டாங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா எலும்பு தசை இது ரெண்டும் ஸ்டாங்காக இருக்கணும்னால் வீரபத்ரா ஆசனம்னு ஒன்று இருக்குது செலபாசனம்னு ஒன்று இருக்குது செலபாசனம்னால் வெட்டுக்கிளி போஸ்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம நல்லா பெண்ட் பண்ணி வெட்டிக்கிளிமாதிரி கொஞ்சம் கையை தூக்கி நிற்கணும் அப்றம் இந்த மன அமைதிக்காக வந்து நம்ப டவுன்வோர்ட் ஃபேஸிங் டாங் ஃபேஸிங் மாதிரி இருக்கும் அந்த வளைஞ்சி குனிஞ்சு நிற்பாங்க அந்தமாதிரி நிற்கணும் ஸோ வந்து அதுக்கப்புறம் கேமல் போஸ்ன்னு சொல்லுவாங்க இதெலாம் வந்து யூடியூபில் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் இதெலாம் ஸோ டெய்லியும் அதை பண்ணால் நல்ல இப்ரூமென்ட் கிடைக்கிது நீங்களும் அந்த மாதிரி பண்ணிங்கனா நல்லாயிருக்கும்